ஒரு ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆடர் பண்ணிணேன் அந்த ட்ரெஸ்ஸு செம்மை நான் ஆடர் பண்ண கலர் அப்படியே வந்துருந்துச்சு எனக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சாலும் அந்த சாயம் போகல வெயிலில் போட்டாலும் அந்த சாயம் போகல வாஷிங்மிஷினில் போட்டேன் அது அதே கலரில் அப்படியே தான் இருக்குது இன்றும் எனக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கியே எப்படியும் ஒன் இயர் ஆகிடுச்சி ஆனால் ஒன் இயராக அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது பட் நான் கடையில் வாங்கிருந்தேனால் கூட இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியலை சூப்பர் சூப்பர் வைப்ரேஷனாக இருந்துச்சு